எங்கள் வீட்டு அருகில் எல்லோருமேதான் ஒன்றாக தான் வாழ்கிறோம் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் இந்து எல்லாம் ஒன்றா தான் வாழ்கிறோம் அவங்க பண்டிகை அன்றைக்கி அவங்க ஸ்வீட் தர்றதும் எங்கள் பண்டிகை அவங்களுக்கு சாப்பாடு தர்றதும் அந்தமாரி போயிடுச்சு ஜாலியாக தான் இருக்கோம் அதுமாரி இப்போ வர பண்டிகைக்கும் அவங்க கூடத்தான் சந்தோஷமா கொண்டாட போகிறோம் அவங்க எங்கக்கூட சந்தோஷமா கொண்டாடுவாங்க அதனால் எங்களுக்கு அந்த இதெலாம் இல்லை நன்றி